ஆ வணக்கம் சொல்லுங்க சரிங்க எந்த டிப்பார்ட்மென்ட்டில் படிக்கிறிங்க சரி சொல்லுங்க என்ன விஷயம் சரி ஓகே சரிங்க மா சரிங்க மா அதனால் ஒன்னும் பிரச்சின இல்லை நாளைக்கு நீங்கள் காலேஜ்ஜுக்கு நேராக வாங்க நம்ம ஹெச்ஓடியை வச்சு பேசுவோம் அவர் கொஞ்சம் வேலையாக இருந்துருப்பார் அதனால எதுவும் பண்ணிருக்க மாட்டார் சரி ஓகே ஓகே இதனால் என்னமா இருக்குது இதனால் ஒன்றும் பிரச்சின இல்லை நம்ம நாளைக்கு நீங்கள் நேரில் வாங்க ஹெச்ஓடியை வச்சு பேசுவோம் ஹெச்ஓடியை வச்சு பேசுவோம் நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு தயாராவோம் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்களாக ரெடி பண்ணுங்க நாளைக்கு ஹெச்ஓடியை வச்சு பேசுவோம்மா ம் நாளைக்கு வாங்கமா பார்க்கலாம்